நான் ஆன்லைனில் ஒரு ஸேரீ வாங்கினேப்பா பார்க்க ப நல்ல பக்காவாக இருந்துச்சு பாட்ரு டிசைனு க்ளாத்து எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப அதனால் விரும்பி வாங்கினேன் போட்டிருந்தது வந்து அதை ஆட்ரு ஆட்ரு பண்ணப்போ எட்டு ஸேரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க விளம்பரத்தில் பார்த்தோம்னா ஆன்லைனில் இருந்து வந்த பிறகு பார்த்தா அதில் நாலு ஸேரீ தான் இருந்துச்சு கலரும் நான் வந்து பிடிச்ச கலரும் அதில் இல்லை ஆனால் வந்த பிறகு சரி வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்தேன் துவச்ச பிறகு அது சரியில்லை அடுத்தது வந்து பார்த்தா சரின்ட்டு பிள்ளைங்களுக்கு ட்ரஸ் எடுத்தேன் டாப்ஸ் எடுத்தேன் டாப்ஸ் எடுத்ததில் கலரும் நான் வந்து பிடித்த கலர் எடுத்தேன் பார்த்தேன் வந்துருந்துச்சு ஆனால் வந்த பிறகு பார்த்தா அது கலர் வந்து வித்யாசமாகிடுச்சி அப்புறம் துவச்ச பிறகு அது சு சுத்தமாகவே வேறு மாதிரி கலர் கு டிம் ஆகிடுச்சி அப்புறம் டிசைன் வந்து அதேமாதிரி டிசைன் ப்ளவுஸு வாங்கினேன் டிசைன் ப்ளவுஸு அப்படிதான் பார்வைக்கு அழகாக இருந்தது நான் கேட்டது ஒரு ப்ளவுஸாக இருந்தது அவங்க அனுப்பியிருந்தது ஒரு ப்ளவுஸாக இருந்துச்சு சரின்னு அதையும் இது பண்ணிவிட்டேன் அடுத்து டிவி வாங்கினோம் டிவியும் வந்து நல்லா இருக்கும்னு தான் நினச்சு வாங்கினோம் அது வந்து சரியாக எடுக்கல டிவி அப்புறம் அடுத்தது வந்து ஏர் கூலர் வாங்கினோம் ஏர் கூலர் சரியாக காற்றும் வரலை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில அடுத்தது வந்து வாட்ச்சு வாங்கினோம் வாட்ச்சும் வந்து அதில் வந்து டைம் பார்க்க நம்பர் கிடையாது அப்படி இருந்துச்சு அதை ப அடுத்தது வந்து இதுமாதிரி எல்லாமே வந்து நம்ம கடையில் போய் பார்த்துப் பார்த்து வாங்குகிறது மாதிரி இல்லை அதனால் நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கினாலும் பார்வைக்குப் ப பக்காவாக இருக்குது டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்க அழகாக இருக்குது அடுத்து நம்ம பா வாங்கலாம் அப்படின்னு தோணும்போது வாங்கின பிறகுதான் அதோடைய அனுபவம் நமக்கு தெரியுது ஆன்லைனில் நம்ம வந்து கடையில் போய் பார்த்து வாங்குகிற மாதிரி ஆன்லைனில் வாங்குகிறது வந்து எனக்கு வந்து நல்லாயில்ல அடுத்தது வந்து எப்படின்னா நம்ம நேரடியாக போய் கஷ்டப்பட்டாலும் போய் பார்த்து வாங்குகிறது மாதிரி இல்லை ஆன்லைனில் வாங்குகிறது அதனால ஆன்லைனில் வாங்குகிறது எனக்கு திருப்திகரமாக இல்லை